ஹலோ ஸ்விகி பாயா ஹலோ சார் நான் வந்து புதுக்கோட்டையிலேந்து நாங்கள் பேசுகிறோம் சார் மூணு பை நாலு நான் வந்து இப்போ வந்து சத்யா கடையின் சன்னு சத்யா ஹோட்டலுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் ஆட்ரு பண்ணியிருந்தேன் நான் பிரியாணி ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் நான் வாங்கவே இல்லை சார் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு வந்து டெலிவரி செஞ்சுருச்சு அப்படின்னு எனக்கு காட்டுது நான் வாங்காத பொருளை நான் எப்படி சார் உங்களுக்கு நான் டெலிவரி வாங்கினேன் சொல்லி நான் காட்டுறது நான் வந்து முந்நூற்றம்பது ருபாய்க்கி நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா எங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்ரு நல்லப்படியாக கரெக்டாக செய்வீங்கன்னு தான் நாங்கள் வீட்லேருந்து நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிறோம் அப்படி இருக்கையில் நாங்கள் வாங்காத பொருளுக்கு எதுக்கு சார் நாங்கள் காசை காசை கொடுத்ததா இருக்கணும் எங்களுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணாமலேயே நீங்கள் பண்ணோம்னு எங்களுக்கு வந்துருக்கு சார் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜிபேயில் காசை எடுத்துட்டீங்க நாங்கள் கொடுத்துட்டோம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஏன் சார் வந்து இந்தமாதிரி வந்துருக்கு எங்களுக்கு தேவையில்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த நிறுவனம் தான் எங்களுக்கு வந்து தீர்வுக்கு வரணும் இது என்ன ஏன் இப்படி எடுத்தீங்க நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வாங்கிறோம் அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து அது எப்படி வந்து நான் எங்கள் நாங்கள் வாங்காத பொருளை வந்து நாங்கள் வாங்கினோம்னு எங்களுக்கு டெலிவரி செஞ்சோம்னு எங்களுக்கு காட்டும் நாங்கள் வந்து இப்படி நாங்கள் சாப்பாடுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் இன்னும் வரலையேனு நாங்கள் இப்போ கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கால் பண்ணயில் எங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு நீங்கள் தான் வாங்கிட்டீங்களேனு சொல்கிறீங்க அது எப்படி சார் நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் கொடுக்கல் நீங்கள் கொடுக்கையில நீங்கள் வந்து என்னென்று எப்படி சார் நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்காத பொருளை நாங்கள் எப்படி சார் வாங்கினோம்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியும் இதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தீர்வு சொல்லணும் சார் எங்களுக்கு நீங்கள்